ஆ சார் சார் ஆ நிரஞ்சன் அப்பா தான் சார் ம் வீட்டில் படிச்சிகிட்டு தான் சார் இருக்கான் நீங்கள் ஏதா ரிப்போர்ட் சொல்ல விரும்புகிறீங்களா ம் எப்படி சார் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுருக்கானா எழுதிருக்கானா பார்த்தீங்களா ஆன்சரை இல்லை சார் எவ்வளோ சார் பர்சண்டேஜ் எடுத்திருக்கான் இல்லை சார் படிக்கணும்னு சொன்னால் சரி சார் சரி சார் பரவாயில்லையே சார் பர்சண்டேஜ் இல்லாட்டி நீங்கள் சரி சார் நானும் சார் நானும் வீட்டில் படிக்க சொல்லிதான் இருக் நானும் வீட்டில் படிக்க சொல்லிதான் இருக்கேன் படிக்கிறான் எஃபோர்ட் போடுறான் காலையில் எந்திரிச்சுட்றான் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு எந்திரிச்சுட்றான் படிச்சுன்னு தான் இருக்கான் சரி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டான்னால் பரவாயில்லை நம்ப நான் இங்கே ட்யூஷன் ஏதானும் சேர்க்கணுமா சார் அவனுக்கு ம் ம்

ரொம்ப இதெல்லாம் எழுத மாட்டான் சார் சும்மா ஒரு அரை மணிநேரம் அவ்வளோதான் ஒரு செட்யூல் போட்டு அவன் கரெட்டாக உட்காந்துட்றான் என்ன அவனுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தா கரெட்டாக அவன் புடிச்சிடுவான் அவன் அதுதான் மற்றபடி ஏதும் இல்லைல்ல சார் மற்றபடி க்ரேடெலாம் நல்லாதானே இருக்குது ரிசல்ட் நல்லாதானே கொடுக்குறான்

சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் நான் அவனை கொஞ்சம் எஃபோர்ட் போட சொல்கிறேன் எ அவனுக்கு இந்த மெட்டிரியல்ஸ் நோட்ஸு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணி தரமுடியுமா சார் ஏன்னால் அவன் வந்து அது தேடுறதுலே அது அவன் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கே அவன் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு இருக்குது அதுதான் சார் நீங்கள் ரெடிமேடாக நோட்ஸ் கொடுத்துடீங்கன்னா அவன் வந்து அதை தேடுறது ஒரு நெட்டில் தேடுறது ஒரு பிரச்சனை இருக்காதா அது அது டைம் போக அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்னு தான் இருந்துகிட்ருந்தேன் போன மீட்டிங் அப்போவே சரி யூனிட் ஒன் முடிச்சுருக்கீங்க சரி இந்த மீட்டிங் அப்புறம் சொல்லலாம்னு பார்த்தேன் ஏன்னால் வந்து நோட்ஸ் இல்லைன்ற காரணத்தில் அவன் அப்படியே மொபைல் ஃபோனோ இல்லை இன்டர்நெட்டோ அவன் யூஸ் பண்ணுற மாரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது இப்போ அதுவே நீங்கள் ரெடிமேடாக நோட்ஸ் கொடுத்துடீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து அதிலையே பார்த்து படிச்சுப்பான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்வது அந்த நோ அந்த இன்டர்நெட்டில் நோண்டாத இது இருக்காதுன்னு நினைக்குறேன் சரி சார் ம் சரி சார் நான் எஃபோர்ட் போட சொல்கிறேன் சார் அவனை தேங்க்யூ சார்